இந்தியா அப்படின்னு எடுத்துகிட்டோம்னால் இந்தியாவில் இல்லாத உணவு பொருளே கிடையாது ஏன் அப்படின்னு நினைச்சிட்டிங்கனா இந்தியாவில் பாரம்பரிய உணவுகள் நிறையவே இருக்குது அந்த உணவு நம்ம உடம்புக்கு நல்லது தீங்கு விளைவிக்காது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நம்ம இந்தியாவில் இல்லாத பொருள் எங்கேயுமே கிடையாது மசாலா எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுகோங்களேன் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மீன் மசாலா மீன் வறுவல் மசாலா சிக்கன் வறுவல் மசாலா இது மாதிரி நிறைய மசாலா செட்டிநாடு மசாலாகிறதுலாம் அவங்களா அரைச்சு நம்மளுக்கு ஒரு இதை நேட்சுரலாகவே கொடுப்பாங்க இப்போ மசாலா நம்ம வீட்டிலயே அரைக்கலாம் நல்ல பொருள்களை வச்சு உணவு இப்போது முருங்கை கீரை உணவு உடம்புக்கு அவ்வளோ சத்தானது ஆனால் அதை நம்ம யாருமே சாப்பிடுறது இல்லை இந்தியாவில் அதை எப்படி செய்யணுகிற ஒரு முறை இருக்குது அந்த முறையில் செஞ்சால் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க இப்போ எனக்கே பார்த்துகோங்கன்னா வச்சுகோங்களேன் முருங்கைக்கா முருங்கை கீரை பிடிக்காது ஆனால் நான் இப்போது விரும்பி சாப்பிடுறேன் அந்த முருங்கை கீரையில் ப்ளவ்ட் எவ்வளோ இன்க்ரிஸ் ஆகும் தெரியுமா காய்கறிகள் பல வகையான காய்கறிகள் கிடைக்காத காய்கறிகளெலாம் இந்தியாவில்தான் மட்டும்தான் கிடைக்கும் இங்கே எவ்வளோ எவ்வளோ ஒரு பொருளை எந்த ஒரு காய் வாங்கினாலும் இந்தியாவில் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதுவும் உணவு முறையெலாம் ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு பொரியல் ரசம் தயிர் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அது அனைத்தும் நம்ம இந்தியாவில் கிடைக்கும் இப்போ இந்த ஊரில் இது ஃபேமஸ் அப்படின்னு நிறையா இருக்குது இப்போ மதுரைன்னால் மல்லி அந்த மாதிரி நிறைய உணவு இந்தியாவில் இல்லாத ஒரு உணவு பொருள் இல்லை இப்போது சிக்கன் சிக்கன்னால் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம இந்தியா ஒரு உணவுகிறதுல சொல்லவே தேவை இல்லை அவ்வளோ ஒரு அருமையான ஒரு தரமான உணவு கிடைக்கும் அதுவும் அரிசினா பார்த்துகோங்களேன் விளைவிச்சுட்டே இருப்பாங்க அது நம்ம அடுத்த நாட்டுக்கு கூட கொடுக்குற அளவுக்கு இருக்குது நம்ம நாட்டில் இதுதான்